ஏழு செக்டம்பர் ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினேழு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது